திருப்பூர் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டால் நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து அதிகமாகதான் அந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது அதனால வந்து அன்றாட வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் வந்து அவங்களோட போக்குவரத்து விஷயத்தில் பார்க்கும் போது தினமும் வேலைக்கு போகிறவங்க அவங்க அவங்களோட வாகனங்களில் தான் செல்ல வேண்டியதாக இருக்குது அவசரத்துக்கு வா எல்லார்த்து வீட்லேயும் வாகனம் இல்லாமலாம் இல்லை எல்லார்த்து வீட்லேயுமே பைக்கு காருன்னு எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் அவங்க வேலைகளுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைங்கும் போது அவங்க வாகனங்கள தான் எடுத்துகிட்டு போக முடியும் இங்கே வந்து பனியன் கம்பெனிகள் நிறையா வெளியூர்லேந்து எல்லாம் வந்து வேலை பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் வந்து வாகனங்கள்னால் வாகனங்கள்லாம் போகிறனால போக்குவரத்து நெரிசல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால நிறைய மாசு பொலிவு ஏற்பட்டு காற்று மாசடைகிற அளவுக்கு நிறையா வண்டிகள் நிறையா போயிட்டுருக்குது இதனால போக்குவரத்து நெரிசலும் ஜாஸ்தியாக இருக்குது தினசரி வா வாழ்க்கையில் ஒரு வேலைக்கு போகிறதுங்கிறது ஒரு அன்றாடய நிகழ்வாக மாறிடுச்சி அதனால வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைங்கும் போது எப்பவும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் இது எல்லாம் பஸ் சர்வீஸு இது எல்லாம் காரு ம் இது எல்லாம் உபயோகப்படுற ஒரு வாகனமாக தான் இருக்குது எப்பவும் எல்லா வாகனங்களும் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ரோட்டில் அந்த வாகனங்கள் வந்து போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்குது இது வந்து தினசரி வாழ்க்கையில் ஒரு அங்கமாக போ போயிடுச்சி போக்குவரத்து வந்து நெரிசலை வந்து இன்னும் திருப்பூர் மாவட்டத்தில் வந்து கட்டுப்படுத்தவே முடியறதில்ல அதனால் போக்குவரத்து நெரிசல் மாறணுன்னா நிறைய ரோடுகளை வந்து அகலப்படுத்தி போக்குவரத்து தடையில்லாமல் எந்த விபத்துகளும் நடக்காத படி போக்குவரத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரணும்